எனக்கு வந்து சென்னை பிடிக்கும் சென்னையில் வந்து ஏன் பிடிக்குனா சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு வயசில் என் பாட்டி என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே சுற்றுலா கூட்டி போனாங்க அப்போ போகுமோது மெரினா பீச் தான் கூட்டி போனாங்க அந்த கடல் அலை அதில் என்னோடய செப்பல்லாம் அடித்துட்டு போயிடுத்து நான் எங்கள் அக்காவும் சத்தம் போட்டோம் அதுக்கப்றம் திரும்பவும் வந்திருச்சு அப்றம் அது பயம் போயிட்டு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக ஆகி போச்சு நிறையா விளையாடிட்டிருந்தோம் அதுக்கப்றம் அந்த பரங்கி மலை போனோம் அங்கே கிறிஸ்துவர்களோடய வாழ்க்கை வரலாறு அதெலாம் வாங்கி புக்கெலாம் வாங்கி படித்தோம் அதல்லாம் அங்கே எதுவும் மறக்க முடியாது கோல்டன் பீச் விஐபி பீச் இந்த மாதிரி அப்போவே எங்கள் பாட்டி இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அங்கேலாம் கூட்டு போனாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதனால் எனக்கு எப்பமே சென்னைதான் ஃபஸ்ட்டு பிரிப்ரன்ஸ் வந்து சென்னைக்குதான் டூ டூர் போகிறதுனா அதுக்கப்றம் பார்த்தோனா நாங்கள் ஹாஸ்ட்டலில் படிக்கம்மோது ஃப்ரெண்ட்சோடு அதே சென்னைக்கு போம்மோது மகாபலிபுரம் பீச் அது ரொம்ப ரொம்ப எனக்குப் பிடிக்கும் அங்கே பீச் ரெஸ்டாரெண்ட்டில் நாங்கள்லாம் பதிவு பண்ணிவிட்டு அன்னிக்கி நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்சோடு அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு சாயந்தர டைமில் எங்கள் ஸ்கூல் வார்டனோடு சேர்ந்து அந்த கடற்கரை மணலில் அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணிணோம் பேசிகிட்டு நடந்தோம் விளையாடினோம் ஃப்ரெண்ட்ஸலாம் அந்த நீச்சல் குளம் ரெஸ்ட்டாரெண்ட்டில் இருக்கிற சாப்பாடெலாம் சாப்பிட்டு ரெஸாட்டுக்கு வந்து திரும்பவும் ரெஸாட்டில் அந்த நீச்சல் குளத்துக்கிட்ட பக்கம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்னிக்கி நைட் ஃபுல்லாக பேசிகிட்டு அவங்கவங்க அனுபவத்தை சொல்லிகிட்டு பாட்டு பாடிகிட்டு நடனமாடிகிட்டு அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய்மென்ட் பண்ணிணோம் அதை வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது அதேபோல் அங்கே இருக்கிற ஜூ நம்ப தமிழ்நாட்டில் பெரிய ஜூ அதை சுற்றி பார்க்குறதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப டையடாகிட்டோம் ஆனால் பார்க்க பார்க்க எவ்வளோ விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் பிரமித்து பார்த்தோம் இவ்வளோ இருக்குதா அப்படின் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஜூ அது அப்படின் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்சோடு போனதினால அந்த போகிறது எவ்வளோ தூரம் கூட தெரியலை கால் வலிக்கதான் ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் என் மனதுக்கு வலி இல்லையே அதனால் மகிழ்ச்சியாக சுற்றிட்டு வந்தோம் அதனால் எப்பவுமே எனக்கு வந்து சென்னைதான் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட்டு ப்ளேஸாக பிடிக்கும்